ஒரு நல்ல சாப்பாடுக்கு எப்பவுமே என்ன தேவைனா நம்ம சாப்பாட்டில் அதிகமாக போடுற கண்டன்ட்டை தாண்டி அதுக்கு கடைசியாக சேர்க்குற சில பல விஷயங்கள் தான் ஒரு சாப்பாட்டை நல்ல அதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது நம்ம நல்லாவே பிரியாணி செஞ்சிட்டு அதுக்கு புதினா புதினாவே போடலன்னா பிரியாணியோட டேஸ்டே இருக்காது இறக்கும்போதா இருக்கட்டும் சரி எ இறக்கும்போதா இருக்கட்டும் சரி செய்யும் போதாக இருக்கட்டும் சரி ஈவன் ஒரு சிட்டிகை ஸ்பூன் தான் ஒரு சிட்டிகை பு உப்பு தான் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அதை மாதிரி சின்ன சின்ன விஷயோந்தான் எப்பவுமே ஒரு சமையல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பெடுத்துக்கலாம் சிட்டிகை தூள் மஞ்சள் எவ்வளவோ ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குது ஸோ அதுவா எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அதையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோம் நல்லாவே ஒரு சிக்கன் தம் பிரியாணி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா நெய்ல ஃபஸ்ட் கடாயில எடுத்துட்டு நல்ல சுட சுட நெய்யை போட்டதுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ண ஒரு ஆறு ஏழு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்குன்னு ஆட் ப கொஞ்சமா வெங்காயத்தை வதக்க விட்டுட்டு தக்காளி ஒரு நாலு அஞ்சு கட் பண்ணி அதே மாதிரி தக்காளி போட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்குனதுக்கப்புறம் அதோட கொஞ்சண்டு கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் புதினாவா இருக்கட்டும் சரி கையால் கைப்பிடி அளவு புதினா கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு தேவையான அளவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும் பாருங்க அந்த அடிச்சிக்க முடியவே முடியாது பிரியாணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்குனதுக்கப்புறம் நல்ல நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சிக்கன் பிரியாணிக்கு மேரினெட் பண்ணி கழுவி நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணி ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் சிக்கனுக்கும் தேவையான மிளகா பொடியாக இருக்கட்டும் சரி மஞ்சள் தூளாக இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி நல்லா சுண்டி வர அந்த மசாலாவும் வர வாசமாக இருக்கட்டும் சரி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் புதினா ஃபுல்லாக புதினா போட்டுட்டு அப்போ நம்மளுக்கு ஒரு அப்போ நம்மளுக்கு ஒரு வாசம் வரும் அந்த வாசம் அதை அடிச்சிக்க முடியவே முடியாது அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் புதினா நல்லா வதங்கி புதினாவோட வாசம் புதினாவோட கன்சிஸ்டன்சில்லாம் மாறுனதுக்கப்பறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சீரக சம்பா அரிசியாக இருக்கட்டும் சரி பாஸ்மதி அரிசியாக இருக்கட்டும் சரி அதை நல்லா தண்ணி மூழ்கறளவு தண்ணி ஊற்றுனதுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி அதில் போட்டுட்டு அதை மூடி வச்சுகிட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஊற்றி விட்டுட்டு மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதை திறக்கும் போது ஒரு வாசம் வரும் அந்த வாசத்தையும் அதை கடைசி விசில் வரைக்கும் விட்டுட்டு அந்த கடைசி விசில்ல அதை எடுத்துட்டு கொஞ்சண்டு கைப்பிடி அளவு புதினாவை அது மேலே தூவி விட்டுட்டு அதில் கிளரும் போது இன்னும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவாக சீட் டே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நெய் ஊற்றி அதை இன்னும் எடுத்து அந்த தோசை கல்லில் வச்சு நம்ம தம் வச்சு நம்ம அதை இறக்கி சாப்பிடம் போது இது எல்லாம் சாப்பிட்டதுக்கப்பறமும் நம்மளுக்கு பிரியாணி வெறுமனயே சாப்பிட நல்லா இருக்காதில்ல கூட பச்சடியும் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இருந்தால்தான நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் போது திருப்பி அம்மாகிட்ட அடம் பிடித்து நம்ம போன்லெஸ் சிக்கன் சிக் சிக்கனை வாங்கி அதில் எல்லாம் மேரினேஷன் சிக்கன் மசாலாவும் உப்பு மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா செட்டிநாடு மசாலா எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டர ஒரு ஒரு மணிநேரம் தயிர் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு மணிநேரம் மேரினெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்ல போட்டு பொரித்து எடுத்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை கூட வச்சு பக்கத்திலயே குட்டியோண்டு கப்ல ஒரு ரெண்டு ஸ்ப் டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து அதை வச்சு வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸ்சாக கட் பண்ணி போட்டு கொஞ்சண்டு காரத்துக்கு நச்சுன்னிருக்கணுமேனு மிளகாவ கட் பண்ணி போட்டு கூட இந்த சிக்கன் தம் பிரியாணி இந்த சில்லி சிக்கன் இந்த பஃப் இது இருந்தால் எவ்வளோ சூப்பராயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க தாங்க ஒரு சமையல்ல எப்பவுமே என்ஹான்ஸ் பண்ணி தரது எப்பவுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டின ஒரு அமிர்தம் கிடையவே கிடையாது இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன விஷயம் பார்த்து செஞ்சாலும் சமைக்கும் போது ஸ்ப்ரிங்கலாஃப் லாம் எப்பவுமே இருக்கணும் அது இருந்தால் தான் இன்னும் அன்போட நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சமைச்சு கொடுக்கம் போது இன்னுமே சுவையாக இருக்கும்